எனக்குப் பிரியாணி நல்லாப் பிடிக்கும் மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணியும் பிடிக்கும் பருப்பு குலம்பு கீரை குலம்பு அதுப் பிடிக்கும் புளிக் குலம்பு முக்கியமாக நெய் ஊற்றி சாப்பிட்றது ரொம்பப் பிடிக்கும் அதுக்கும் அடுத்தது புளி சாதம் பிடிக்கும் லெமன் சாதம் பிடிக்கும் தக்காளி சாதம் பிடிக்கும் களிப் பிடிக்கும் களிக்கு கறிக்குலம்புப் பிடிக்கும் இட்லிப் பிடிக்கும் இட்லிக்கும் கறிக்குலம்புப் பிடிக்கும் முக்கியமாக வெங்காயத் தோசை பிடிக்கும் நெய் ரோஸ்ட்டு நல்லா சாப்பிடுவேன் ஊத்தாப்பம் அதுவும் பிடிக்கும் சப்பாத்தி பரோட்டா அதுவும் பிடிக்கும் ம்